ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி மூணு அஞ்சு ஆயிர்த்தி தொளாயிரத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஆறு